நான் சமீபத்தில் ஒரு எக்ஸல் ஹண்ட்ரட்டு நல்லாருக்குது புது வண்டின்னு சொன்னாங்கனு சொல்லிட்டு என் ஃப்ரண்ட்டு ஒருத்தவர் சொன்னாருன்னு சோய் போய் வாங்கிட்டு வந்துடேன் வாங்கிட்டு வந்துடேன் நான் ஒரு பேப்பர் ஏஜென்டு தண்ணி கேனு இந்தமாதிரி சப்ளைக்கு போகிறதுக்காக மெயின்னாக அந்த வண்டியே வாங்கினதே அந்த வண்டியே வாங்கிட்டு வந்த அன்றைக்கே மக்கராக போச்சு அப்புறம் கம்பெனியில் சொல்லி ரீப்லேஸ் பண்ணி வந்து பேட்டரி மாற்றி கொடுத்தாய்ங்க சரி பேட்டரி மாத்திட்டாங்கள் நல்லாயிட்டுன்னு சொல்லி எடுத்துட்டு போனால் அடுத்த நாள் லைன்ல போகும்போது பாதியிலே பாதியிலே நின்று நின்று போச்சு திருப்பியும் கம்பெனிக்கே தள்ளிட்டு போய் என்னையா இந்த மாதிரி இருக்குது ஓன்ட வாங்கி நான் நடு ரோட்டில் நின்று நூறு பேருக்கு பதில் சொல்லிகிட்டுருக்கேனு கேட்டால் அப்புறம் ஒடனே அவங்க சரி ஏதோ ஒரு சாமான் போயிருச்சுன்னு மாற்றிக் கொடுத்தாய்ங்க அது எப்படி ஜாமான் மாற்றினிங்க நானாக பொறுப்பு அப்புறம் கம்பெனியில க்ளைம் பண்ணி க்ளைம் பண்ணி வாங்கினே வாங்கியிங்கி அதுக்கு அப்புறம் திருப்பி சர்விஸ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கோம் இருந்தாலும் அந்த பழைய வண்டி மாதிரி ஒரு உழைப்புக்கு இது நல்லதாக தெரியலை கம்பெனி காரன் அதோட இதில் ரேட்டு கூட போட்டு வாங்கியிருக்கான் ரேட்டு கூட சொல்றாங்க வாங்குறோம் எல்லாரும் ஆனா இப்போ நிறைய பேர் இப்போ இதுதான் வாங்குறாங்க வாங்கினாலும் அந்த ஃபிப்டின்ல நம்ம்ம அடிச்சளவுக்கு இதில் போட்டு மரண அடி அடிக்க முடியாது போலருக்குது அப்படிதான் இருக்குது